இந்தியாவில் வட இந்தியா தென் இந்தியாவாக ரெண்டாக பிரிக்கிறாங்க தென் இந்தியாவில் வந்து டிரெஸ் எடுத்துக்கிட்டன்னால் பெண்கள் வந்து சேரீ அணிவாங்க ஆண்கள் வந்து வேட்டி சட்டை அணிவாங்க வட இந் வட இந்தியாவில் வந்து ஆண்கள் வந்து முண்டா இது அணிவாங்க பெண்கள் வந்து சுடிதார் குர்த்தி அணிவாங்க ஃபுட்டு இதில் வந்து தென் இந்தியாவில் பொங்கல் இட்லி சாம்பார் சாதம் இது சாப்பிடுவாங்க வட இந்தியாவில் வந்து சப்பாத்தி ரொட்டி இந்த மாரி ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க